சார் இப்போ எங்கள் வீட்டாண்ட பார்த்திங்கனாக்கா மற்ற வீட்டாண்டை இருக்கோ இல்லை தெரியாது ஆனால் எங்கள் வீட்டாண்ட தூதுவளை செடி வச்சுருக்கேன் பெரண்டை செடி வச்சுருக்கேன் பெரண்டை கொடி அது எப்பையுமே எங்கள் வீட்டில் சட்னி செய்வாங்க வீக்லி ஒன்ஸ்ஸு அது வந்து நாங்கள் மருந்தாக பயன் பயன்படுத்துகிற மாதிரி அது வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக எங்கள் வீட்டில் அந்த புதினா சட்னி இருக்கும் பெரண்டை சட்னி இருக்கும் விஷயம் என்னனாக்க அந்த புதினா சட்னிக்கு வந்து அது ஏன் சாப்பிடறோனாக்கா வறட்டு இருமல் சளி இது வந்து முக்கியமாக அது குணப்படுத்தும் அதுக்கு நல்ல அழகாக நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா மிக்சிலெலாம் இப்போ இலைய பறிச்சு வாணலியில் வறுத்துட்டு எண்ணய் ஊற்றி அதுக்கு தேவையான பொருட்கள புளி மிளகு சீரகம் இதுதான் தவிர வேறு ஒன்றுமே போட மாட்டோம் புளி மிளகு சீரகம் மிளகாய் உலந்த மிளகாய் போட்டு வதக்கி நாங்கள் வந்துட்டு உரல் கல் அல்லது கல் இருக்குது கையால் காற்று கல் அதுலதான் சட்னி ஆட்டுவோம் மிக்சிலெலாம் ஆட்ட மாட்டோம் அந்த சட்னி சாப்பிடம்னா ரெண்டே நாளில் சளி கொறஞ்சிடும் தலை பாரம் தலை பித்தம்லாம் போய்விடும் அதே மாரி பெரண்டை இந்த பெரண்டை ஏன் சாப்பிட்றாங்கனாக்க மூட்டு வலி ஜாய்ன்ட் பெயின் அங்கங்கே கை கால் மூட்டு நிறைய வருகுது பார்த்திங்களா மூட்டு வலி இதுக்கு வந்து பெரண்டை சட்னி மிக மிக முக்கியம் அதினாலதான் பெரண்டை கொடியும் அந்த தூதுவளை செடியும் நான் இன்னும் வளர்த்துகிட்டே இருக்கேன் அடிக்கடி அந்த சட்னியை சாப்பிட்றோம் எங்கள் வீடடில் கையால்தான் ஆட்டி சாப்பிடறோம்